இப்போ சுகாதாரம் பார்த்தின்னா ரொம்பவுமே சீர்கெட்டு போச்சு அந்த சாக்கடைகளை பார்த்தன்னா பராமரிப்பது அது சுத்தம் பண்ணுறதே பார்த்தன்னா ரொம்பவுமே இதாக இருக்குது ஏன்னால் எல்லாமே ஒரு ஒரு மனிதனை வச்சு செய்யும்போது அது அவங்களுக்கும் நாமளும் மனுஷன் அவங்களும் மனுஷன் தானேங்கள அதுலிருக்குறது கழிவுகள எல்லாம் அகற்றும் போது அவங்களும் ரொம்பவும் சிரமப்படுறாங்க இதுக்கு என்ன பண்ணணுனா அவங்க அவங்க வந்து கரெக்டாக பார்த்து செய்யணும் இது வேறு கழிவுகளலாம் போடும் போது தனித்தனி போடணும் அது அரசும் பார்த்தின்னா அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஆட்கள் போடணும் இல்லைனா ஆட்கள் வச்சு செய்யும் போது சிரமோம் அதுக்கு இயந்திரம் மாதிரி வச்சு அது கரெக்டாவே தூர் வாருறதுக்கு பண்ணிணா நல்லா இருக்கும் நம்ம மனுஷன் தானே அவங்களும் அவங்க சில நேரத்தில் படிக்காமல் இருக்கலாம் அதுக்குன்னு இந்த தொழில் பண்ணமுடியாது இல்லைங்க அது பண்ணும் போது நல்லாவே இருக்கணும் சில நேரத்தில் நிறைய இப்போ வந்து புது புது விதமான வியாதிகள் நோய்களெலாம் வருது இதனால இந்த கொசுவினால நல்ல தண்ணியில் தான் இப்போ கொசுவே உட்காருதுங்களாம் ஒரு டைமு நல்ல இதாக தான் இருக்குது நிறையா ரொம்பவுமே சவாலாக இருக்குது இது வந்து சு சுகாதாரமாக வச்சுக்கணும் அது வந்து நம்ப கையிலையும் இருக்குது ஏன்னால் எல்லாத்தையுமே வந்து அரசு பண்ணும்னு சொல்லமுடியாது ஒவ்வொரு தனி மனிதன் உடைய அடிப்படை இது